என்னோடய லைஃப்ல பைக்ல ட்ராவல் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை என் எங்கிட்ட பைக் கிடையாது அப்போது நான் வந்துட்டு பைக்கை பார்த்து ஏங்குவேன் நம்மளுக்கும் பைக் இருந்தால் இப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஏன் ஏன்னா வந்துட்டு எங்கள் ஊர்ல நாங்கள் ஒரு குக் கிராமம் ரொம்ப உள்ள மெயின் ரோட்லேருந்து எங்கள் ஊருக்கு ஒரே ஒரு மினி பஸ் மட்டும் தான் ஓடுது அதுவும் ப்ரைவேட் பஸ்ஸு அதுவும் டைமிங்க்கு தான் அதுவும் சாட்டர்டே சண்டேனால் வராது அப்படி இருக்கும் போது நாங்கள் அந்த மூணு கிலோமீட்டர் நடந்து போய் தான் எங்களோட லை பஸ்ஸு ஏறி தான் நாங்கள் வேற ஊருக்கு எங்கே போகிறதா இருந்தாலும் போகணும் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்தோம் அப்போ நான் ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும்போதெல்லாம் கொண்டிப்போய் சைக்கிளை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பஸ்ல போவோம் அப்போலாம் வந்து சப்போஸ் சைக்கிள் பஞ்சர் ஆகிட்டு இல்லை சம்திங்க் ஏதோ ப்ராப்ளம் அப்படினா நடந்து போவோம் அப்போது வந்து எதிர்பார்ப்போம் யாராவது வருவாங்களா நம்மள பைக்ல கூட்டிட்டு போவாங்களா அப்படின் சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் சம்டைம் நடக்கும் நிறைய டைம் ஏமாந்தது தான் மிச்சம் அப்போது தான் எங்கள் பெரிப்பா சொன்னாங்கள் என்றைக்குமே எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது எதிர்பார்த்தா ஏமாற்றம் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள் அது அப்போ தெரியலை ஆனால் லைஃப்ல போக போக தெரிய ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் காலேஜ் படிக்கும் போது பைக்ல என் ஃப்ரெண்டோட பைக்கு அதில் எனக்கு என்ன ஆசைன்னா மை நான் மயிலாடுதுறையில இருக்கேன் மயிலாடுதுறையிலேந்து பூம்புகார் ரோட்டுக்கு பைக் ட்ராவல் பண்ணணும் அப்பயும் அதுவும் மழை தூறணும் அந்த தூறல்ல பைக் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அது வந்து நான் காலேஜ் செம்மனார் கோயில்ல படிச்சதால் அந்த ரூட் வழியாக ட்ராவல் பண்ணும்போது நம்ம பைக்ல நிறைய பேர் போவாங்கள் அந்த லவ்வர்ஸ்லாம் போவாங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நானும் வந்துட்டு பைக் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு அப்போ இருக்கும் போது என்ன பண்ண அப்படிங்கிறப்போ ஒன்று ஒன் டைம் வந்துட்டு என் ஃப்ரெண்டு வந்து நான் உன்ன பைக்ல கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கள் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஈவ்னிங் ஆஃப்டர்நூன் மதியமாக நாங்கள் வந்துட்டு மயிலாடுதுறைலேருந்து பூம்புகார் பைக்ல போய்ட்டோம் போய்ட்டு பீச்ல நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஈவ்னிங் வந்து சவன் ஓ க்ளாக்கு ஏழு மணிக்கு பூம்புகார்லேருந்து திரும்ப மயிலாடுதுறை வரோம் அப்போது வரும் போது மயிலாடுதுறைலேருந்து பூம்புகார்லேருந்து கொஞ்ச தூரம் ஒரு திருவெண்காடு வ வர வரை வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ச மழை செம்ம மழை எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் நான் ஆசைப்பட்டது அந்த தருணம் என்னால் மறக்கவே முடியாது என் ஃப்ரெண்டு இல்லை மழை பெய்யுதுப்பா நின்னுகிட்டு போகலாம் அப்படின்னாங்க இல்லை இல்லை எனக்கு மழையில் ட்ராவல் பண்ணணும்னு ரொம்ப ஆசை பைக்ல அதனால் நம்ம போகலாம் நனஞ்சிக்கிட்டே அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டை கன்வென்ஸ் பண்ணி நான் வந்துட்டு அந்த திருவெண்காடுலேந்து மயிலாடுதுறை வரைக்கும் தொப்பறையாக அப்படி நனஞ்சிட்டு வந்தேன் அவங்களால் வண்டி ஓட்டவே முடியல இருந்தாலும் என்னோடய சந்தோஷத்துக்காக அவங்க வண்டி ஓட்டினாங்க மணியும் நைட்டு மணி ஒம்பது மணி ஆகிட்டு எனக்கு லாஸ்ட்டு பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஒம்பதர மணிக்கு கொல்லுமாங்குடியில லாஸ்ட்டு பஸ்ஸு ஆனால் அந்த லாஸ்ட்டு பஸ்ஸை விட்டால் எனக்கு பஸ் கிடையாது நான் திரும்ப மூணு கிலோமீட்டர் நடந்து உள்ள போய் தான் போகணும் அப்படிங்கிறப்போ எனக்காகவே என் ஃப்ரெண்டு வண்டியை விரட்டு விரட்டுன்னு விரட்டி அந்த மழையில் அவ்வளோ ஒரு ஒன் அவர் ட்ராவலு என்னால் இப்போது வரைக்கும் மறக்கவே முடியாது அப்படி ஓட்டிகிட்டு போகும்போது ஒரு பாட்டி டக்குன்னு குறுக்க வந்துடுச்சி டேய் பாட்டிடா அப்படின்னு சொல்லி நான் ப்ரேக்கை பிடிச்சேன் அவனுக்கு மழையில் ஒன்றுமே தெரியலை ஜஸ்ட்டு மிஸ்ஸு இல்லைனா அந்த பாட்டி மேலே விட்டு தூக்கி நாங்கள் அந்த பாட்டிக்கும் ஏதாவது ஆயிருக்கும் நாங்களும் தேவை இல்லாமல் கேஸ் விழுந்திருக்கும் போலீஸ் கேஸ் ஆயிருக்கும் நல்ல வேளை காட் க்ரேட்டு நாங்கள் அதுலேருந்து மிஸ் ப அதுலேருந்து தப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன மயிலாடுதுறையில் கொண்டு வந்து பஸ் ஸ்டாண் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸை பாதியில நிறுத்தி ஏத்துறாங்கள் நான் மட்டும் பஸ்ஸே மயிலாடுதுறையில மழையே கிடையாது யாருமே நனையல எல்லாருமே நல்லா இருக்காங்கள் எனக்கு மட்டும் தண்ணி ட்ரெஸ்ஸு மூஞ்சு எங்கே பார்த்தாலும் தண்ணி சொட்டுது அது அப்படே பஸ்ல ஏற்றி விட்டாங்க எல்லாருமே என்ன டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து ஆஃப்அன்அவர் ட்ராவல் பண்ணி வந்து நயன் தேர்ட்டி பஸ்ஸ பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டேன் இது வந்து என் மனசுக்கு இப்போ வரைக்குமே நெருக்கமாக ஒரு விஷயம் பைக் ட்ராவல் மழை வரும்போது எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு வந்து ஞாபகப்படுத்துகிறது அந்த மயிலாடுதுறை டூ பூம்புகார் ட்ராவல் பண்ண அந்த ட்ராவல் தான் இது வந்து என்னோடய லைஃப்ல மறக்க முடியாத விஷயம் இது என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்